கோடை காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் பருத்தி ஆடைகள் காட்டன் ஆடைகள் அணுவுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு வெள்ளை கலரு ட்ரெஸ் அணிஞ்சம்னா நமக்கு வெயில் அதிகமாக தாக்காது வெக்கை அதிகமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம் எல்லாம் அதனால வெள்ளை கலர் உடைகள்லாம் அணிஞ்சோம் அப்படின்னா வெயிலின் தாக்கம் நமக்குள்ள கரும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அது இல்லாமல் சுற்றுலா போகலாம் நீர்ர நீரோடைகள்ல குளிக்கிறது அப்புறம் வந்து மலை பிரதேஷங்களுக்கெல்லாம் போகிறது ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்க போகிறது பார்க் பூங்காக்கள்லாம் போய் விளையாடுகிறது வேடிக்கை பார்க்குறது குழந்தைகள கூட்டிட்டு போய்ட்டு ரொம்ப நேரம் விளையாண்ட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தின்னா கிராமத்தில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது அங்கே வந்து வயல் வெளியில் எல்லாம் வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மண்ணில் நாற்று நடுறது நாற்று பிடுங்குறது களை வெட்டுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும் வயல்ல தண்ணி பாய்ச்சிறது அப்புறம் வந்து வயல் காட்டில் வந்து கொக்குகள்லாம் வந்து இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கனா மழை காலங்கள் எல்லாம் வந்து நம்ம மழை பெய்கிற நேரத்துக்கு சூடாக போண்டா இஞ்சி டீ அதெல்லாம் குடிச்சோன்னா நமக்கு வெதர் சீசன் நல்லா இருக் கத கதப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்புறம் வந்து பார்க் எல்லாம் போனோம்னா நம்ம பூக்கள்லாம் பார்க்குறத்துக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்கும் அந்த அந்த சீசன்ல அந்த அந்த பழவகைகள் எல்லாம் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுனு சொல்லுவாங்க